தமிழ்நாட்டில் சுகாதாரத்தை மேம்பவுருத்துற்காக ஏதேனும் திட்டங்கள் அல்லது திட்டப் பணிகள் உள்ளனவான்னு கேட்டுருக்காங்க இதன் அது கொண்டு வர்றத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாக்கடைகளையும் ட்ரைனேஜ் சிஸ்டம்யும் க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஏன் அதைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ட சாக்கடைகளை சுற்றி இருக்க சின்னச் சின்ன உண் உணவுப் பொருட்கள்லாம் ஐந்தறிவு ஜீவன்கள் ஏகப்பட்டது சாப்பிட்றாங்க அப்படி அந்த எலிகள் சாப்பிட்றதுனாலயா இருக்கட்டும் சரி நாய்கள் சாப்பிட்றதுனாலயும் இருக்கட்டும் சரி மாடுகள் சாப்பிட்றதுனாலயும் இருக்கட்டும் சரி அப்போ மாடுகள் அதை சுற்றி நிறைய ப்ளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே இருக்கறதுனால மாடுகள் சாப்பிட்டு மாடுகளுக்கும் ஏகப்பட்ட கெடுதிகள் நடந்துட்டு தான் இருக்குது இதே சமயம் நாய்களும் சின்னச் சின்ன உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்பறம் நாய்கள் மத்த நாய்களோடு ஒன்னாக சேரும் போது அந்த நாய்களுக்கு நாய்களில் இருந்து நாய்களுக்கு நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இதே சமயம் நாய்களுக்கு நாய்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதையும் தாண்டி நாய்களில் இருந்து மனுஷங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வீட்டு நாய்களோடு இந்தத் தெரு நாய்கள் வந்து ஒன்றிணையும் போது வீட்டு நாய்கள் மூலிமா வீட்டு நாய்கள் மூலிமா மனிதர்களுக்கு வந்து இந்த நோய்கள்லாம் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்ப்ரெட் ஆகறதுனால மனுஷங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட டிசீஸ்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமே அதே சமயம் அதே சமயம் இப்போது எப்படி இதெல்லாம் க கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் சாக்கடைகளை ஒழிக்கணும் ட்ரைனேஜ் சிஸ்டம அண்ட்ர கிரௌண்டுக்கு கொண்டு போனால் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொண்டு வரும் அதே சமயம் எலிகள் எலிகள் சாப்பிட்றனாலையும் ஏகப்பட்ட டிசீஸ்கள் எல்லா உ உயிரினங்களுக்கும் எலிகள் சாப்பிட்டது உணவுக்காக ரெஸ்டாரண்டுக்கும் சரி ஹோட்டலுக்கும் சரி அங்கே இங்கேன்னு சுற்றும் போது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களையும் இது டைரக்டா கலந்து தான் இருக்குது என்ன கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்க்க முடியல தான் என் பார்க்க முடியல அவ்ளவு தான் மற்றபடி நம்மளும் அதெல்லாமும் இந்த இன்டைரக்டா சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம்ன்றது தான் இதுக்கான அர்த்தம் அப்படி இருக்கும் போது ட்ரைனேஜ் சிஸ்டம அண்ட்ர கிரௌண்டில் கொண்டு போகிறது தான் இதுக்கான முதல் தீர்வு அடுத்தது டெலி மெடிசன் வெல்னஸ் சென்டர் டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸஸ் வெல்னஸ் சென்டர்னு பார்த்தோன்னா இது நீட்னஸ் அண்ட் கேர் இப்போது இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்பறம் ஒரு க்ளீனிக்கலாக இருக்கட்டும் சரி எதுவாக இருக்கட்டும் சரி நம்மளுக்கு வந்து ரொம்ப சு நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன்ஸ் எதுவாக இருக்கட்டும் சரி எல்லாமே ஒ ஒன் டைம் யூஸாக இருக்கணும் அப்போ தான் இன்னுமே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு க்ளீனாக ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற என்விரான்மெண்ட் நம்மளுக்கு க்ளீனாக இருந்தால் நமக்கு டாக்டர்ஸ் மேலே ஒரு மரியாதை வரும் அதையும் தாண்டி நம்மளும் அந்த நோயிலிருந்து சீக்கிரமே குணமாகி வெளியில் வரலாம் இது ஒரு ரீசன் அடுத்தது டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸஸ் டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸஸுனா என்ன டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸுனா ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் டிசீஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸுனா டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸஸ் டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸஸ் அதாவது சே எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ரே ரேடியேஷன் தெரபி ரேடியேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் எக்ஸ்ரேவாக இருக்கட்டும் சரி எம்ஆர்ஐயாக இருக்கட்டும் சரி சிடியாக இருக்கட்டும் சரி எல்லாமே இது எல்லாமே இதுக்குக் கீழே தான் வரும் இது என்ன பண்ணுறது நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்க ட்ரு டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லிடும் பட் டிஸ்ஆர்டரையும் டிசீஸையும் கண்டுபுடிச்சி சொல்லிடும் பட் ஆனால் இதெல்லாம் பண்ணுற ரேடியேஷன் லேப் டெக்னீஷியன்ஸுக்கு வந்து இன்னுமே ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு ரேடியேஷன்ஸ் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அவங்களுக்கும் இதுலேருந்து ஒரு லெவல் இல்லை டேப் ரௌண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணாலும் தெ மே கெட் அஃபெக்ட்டட் பை த ரேடியேஷன்ஸ் ஸோ இதுலேருந்து அவங்களை பாதுகாக்கணும் அடுத்தது வைரஸ் ஏகப்பட்ட வைரஸ் நம்ம நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது என்ன தான் கண் முன்னாடி விசிபிளாக இல்லைனாலும் இன்விசிபிளாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அதையும் கண்டிப்பாக என்னைக்காச்சு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும்ங்க எக்ஸாம்பிளுக்கு கொரோனா நம்ம ஏகப்பட்ட தடவ அனுபவித்திருக்கோம் பார்த்தும் செஞ்சுட்டோம் இதுக்கு மேலே இன்னொரு க்ளியர் எக்ஸாம்பிள் தேவைப்படுமா ஏகப்பட்ட எத்தனை லட்சம் கோடி எத்தனை லட்சம் பேர் உயிர் போச்சுன்றதை நம்ம கண் முன்னாடியே பார்த்தோம் நம்ம குடும்பங்கள்லேயே ஏகப்பட்ட உயிர் போனதையும் கண் முன்னாடியே பார்த்தோம் இதெல்லாம் நம்ம பார்த்தும் இன்னும் நம்ம என்விராயின்மெண்ட்டை க்ளீனாகவும் நீட்டாகவும் வெச்சுக்கறது கிடையாது என்ன எ ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்கன்றத நம்ம பார்க்கறது கிடையாது ஹோட்டலில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கறத நம்ம பார்க்கறது கிடையாது து எப்படி எல்லாத்தையும் நம்மளும் சாப்பிட்டு தான் இருக்கோம் நம்மளுக்கும் என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் தெள்ளத் தெளிவாக க்ளியராக பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி நம்ம கன்ஸ்யூம் பண்ணுற ஒவ்வொரு வெளியிலேந்து சாப்பிட்ற ஒவ்வொரு உணவாக இருக்கட்டும் செ உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் சரி எந்த ஒரு வித்தியாசமான என்விராயின்மெண்ட்டுக்கு நம்ம போனாலும் நம்மளை நம்மளே நம்மளை அறியாமல் அடாப் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் சரி எல்லாமே நம்ம பாதுகாப்பாக தான் பண்ணியாகணும் இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பாதுகாப்பாக பண்ணிட்டுருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அது முடியாது ஏன் நம்ம நம்மளால் முடியாது பட் கவர்மெண்ட் நெனைச்சா தமிழ்நாட்டால் நினைச்சா கண்டிப்பாக பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அஃபீஷியல்ஸ் யாராக இருக்கட்டும் சரி அவங்கெல்லாம் வந்துவிட்டு இந்த ஒவ்வொரு என்விராயின்மெண்ட்டும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் குட்டி அமெரிக்கா மாதிரி இருக்கணும்ன்னு நினைச்சிருந்தா கூட இந்நேரம் தமிழ்நாடு ஏகப் எவ்வளோ பே இதுவாக எவ்வளோ பெரிய இதாக வளந்துருக்கும் அதுக்கு வழி கிடையவே கிடையாது யாரும் அதுக்கு பண்ணுறதும் கிடையாது